இப்போ ஹோட்டலில் ஆட்ரு பண்ணும்னா உணவு ஸ்விக்கி வந்துயிருக்கு இப்போ கிருஷ்ணகிரியில இருக்கோம் நாங்கள் ஸ்விக்கி வந்துயிருக்கு ஜொமேட்டோ வந்துயிருக்கு நாங்கள் வந்து மங்களம் ஹோட்டலில் ஆட்ரு பண்ணுவோம் அங்கே வந்து ஃபுட்டு பார்த்திங்ன்னா என்னென்ன ஃபுட்டு இருக்குன்னா எல்லாமே இருக்கும் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி அப்புறோம் கபாப்பு அப்புறோம் ஃபிஷ் ஃப்ரை அப்புறோம் நாண் பரோட்டா சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி அந்த மாதிரியெல்லாம் ஆட்ரு பண்ணோம் டெலிவரி பாய் எடுத்துட்டு வந்து டெலிவரி பண்ணார் நாங்கள் அவங்களுக்கு பே பண்ணிவிட்டோம் அப்புறோம் டிப்ஸும் கொடுத்தோம் அதுக்கப்புறோம் பார்த்திங்ன்னா ஃபுட்டு பார்த்திங்ன்னா எல்லாமே நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துது ஆனால் டேஸ்ட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு குவான்டிட்டி மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருக்கு நாங்கள் கொடுத்த அமௌண்ட்டுக்கு கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு அதுதான் மற்றபடி சிக்கன் பீஸும் எல்லாமே கம்மியாக இருந்த மாதிரி இருக்கு சிக்ஸ்ட்டி ஃபைவு ஃபிஷ் ஃப்ரையும் நிறைய வருன்னு பார்த்தோம் அது ஒரு ஃபோர் ஃபை பீஸ்தான் வந்துது நாங்கள் ஆட்ரு பண்ணதுக்கு ஸோ ஓகே பரவாயில்ல